இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு பதினே பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு